சார் முருகன் டிராவல்ஸுங்களா நேற்று ஒரு வண்டி ஒன்று புக் பண்ணியிருந்தேங்க சார் ஈரோடு போகணும்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்குக்காக ஒரு நாலு பேர் போகிற மாதிரி புக் பண்ணியிருந்தேன் கேபு ஆமாங்க சார் அந்த மீட்டிங் போஸ்ட்போன் ஆகிடுச்சி எங்களுக்கு அதனால் கேன்சல் பண்ணலாம்ட்டுருக்குறேன் புக்கிங்கை அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து ஒரு ஆயிரத்து ஐநூறுரூபா கொடுத்துருந்தேன் அந்த பணத்தை திரும்பி எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுங்களாங்க சார் திரும்ப ரெண்டு நாம் கழித்து கூப்பிடுறோம் நாங்கள் என்றைக்கு போகிறோம்ன்றத முன்னாடியே நான் சொல்லிவிடுறேன் உங்களுக்கு இப்போ மட்டும் அந்த பணத்தை என்னுடைய ஜிபே நம்பருக்கு வந்து நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க சார் ஓகேங்க சார் ஓகே தேங்க்யூ